எங்களுடைய பகுதியில் அதிமுக கட்சி இருக்கிறது கே பி அன்பழகன் ஐயா அவர்கள் இங்கே இருக்காங்க அவங்க வந்து எதிர் கட்சி தலைவராக இருந்தாலும் கல் கல்விகளுக்காக நிறைய இந்த பகுதியில் செஞ்சிருக்காங்க எங்கள் எங்கள் ஊருக்கும் வந்து எங்களுடைய அணைக்கு நீர் கொண்டு வருவதாக வாக்குறுதிகள் கொடுத்து அதைச் சரியாகக் கொண்டு வந்து எங்களுடைய இப்பகுதி மக்கள் விவசாயத்திற்குப் பயன்படும் வகையில் அந்த நீரை கொண்டாந்து அணைக்குச் சேர்த்துருக்காங்க மக்களுக்குச் கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றிக் கொண்டு வருகிறாங்க